கேட்க விரும்பும் பாடல்கள்ன்னா வந்து நான் வந்து எல்லா சாங்க்ஸ்மே கேட்பேன் அதாவது எப்புடினா அண்ணன் தங்கச்சி சாங்க்ஸ்ஸு அப்புறம் வந்து அ அப்பா அம்மா அந்த ரிலேட்டிவான சாங்க்ஸ்ஸு அப்புறம் வந்து ஃபேமிலியாக சேர்ந்துருக்கிற சாங்க்ஸ் எல்லாம் நிறையா கேட்பேன் அதுமாதிரி வந்து லவ் சாங்க்ஸ்ஸும் கேட்கலாம் லவ் சாங்க்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எந்தெந்த இடத்துலனா ஒவ்வொரு மூடுக்குத் தகுந்தமாரிதான் நம்ம வந்து எப்போதுமே வந்து சாங்க்ஸ் எல்லாம் கேட்போம் அதுமாதிரி வந்து இப்போ நமக்கு வந்து அண்ணன் மேலே பாசம் வந்துச்சுன்னா அண்ணன் தங்கச்சி சாங்க்ஸ் இப்போ வந்து அண்ணண தாலாட்டும் அண்ணே மடி அப்படின் சொல்லிட்டு ஒரு சாங்க்ஸ் இருக்கு அந்த சாங்க்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லவ் சாங்க்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அந்த பஸ்ஸில் காலேஜ் விட்டு போகற டைமிங்கில் வந்து பஸ்ஸில் போறப்போ வந்து நமக்கு வந்து அந்த சாங்க்ஸ் எல்லாம் வந்து கேட்டால் லவ் சாங்க்ஸ் எல்லாம் கேட்டால் அது நல்லா இருக்கும் அதுமாதிரி வந்து லவ் சாங்க்ஸ் அப்புறம் வந்து நமக்கு யார்மேலேயாவது கோவம்லாம் இருந்தா ஸேடாக இருந்தால் அதுமாதிரி வந்து பிரேக்கப் சாங்க்ஸ் எல்லாம் நிறையா கேட்போம் பிரேக்கப் சாங்க்ஸ் எல்லாம் கேட்குறப்ப வந்து எப்படி இருக்குன்னா பிரேக்கப்ன்னா ஒருத்தவங்க லவ்வில் மட்டும்தான் பிரேக்கப் ஆயிருக்கணும்னு இல்லை வந்து எல்லா இதுலையுமே ஒவ்வொரு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ்சிப்பில் இதுமாதிரி இருக்கும் ஃப்ரெண்ஸோட ஜாலியாக இருக்கறப்போ வந்து என்டர்டைமிங்காக நிறையா சாங்க்ஸ் எல்லாம் கேட்கலாம் நமக்கு வந்து எல்லா விதத்துலையுமே சாங்க்ஸ் கேட்கறதுக்கு அப்படின் சொல்லிட்டு எல்லா சாங்க்ஸ்ஸுமே இருக்கும் ஒவ்வொரு சாங்க்மே வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட மனசை வந்து எதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்குள்ளே வந்து அது வந்து அப்படியே எப்படி சொல்லுறது உருகுறமாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே அந்த சாங்க் கேட்டால் இவங்களோட தான் அது கேட்கணும் அப்டீன்றமாதிரி இருக்கும் ஒரு மைண்ட்செட் இருக்கும் அதனால வந்து சாங்க்ஸ் எப்போதுமே வந்து கேட்கலாம் நம்ம ஸேடாக இருக்கறப்போ நமக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய சவுண்டோட அந்த சாங்க்ஸ் எல்லாம் கேட்டால் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஹெவியாக சவுண்டு வச்சு நமக்கு பிடிச்ச சாங்க் வர்றப்போ நம்ப நமக்கே தெரியாமல் நம்மளயே அறியாமல் வந்து ஒரு உணர்வு வந்து நமக்கு வரும் அது வந்து எப்புடினா நாமளே அப்படியே அழகாகா சிரிக்க ஆரம்பிச்சு நம்மக்குள்ளே அந்த சாங்க் வந்து நம்மளை அப்படியே நம்மளையும் சேர்த்து அதோட பாட வைக்கும் அது வந்து ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் வந்து நைட் டைமில் மார்னிங்கில் இதுமாதிரி வந்து ஹெ ஹெட்செட்டில் போட்டு நம்ம சாங்க்ஸ் எல்லாம் கேட்கலாம் நமக்கு பிடிச்ச சாங்க்ஸை வந்து நம்ம ரிபீட்டடாக எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருப்போம் ரிப்பீட்டடாக வந்து நிறையா சாங்க்ஸ் கேட்கலாம் அந்த சாங்க்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ப்ளே லிஸ்ட்டில் ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டியது அதமாதிரி நான் என்னோட ஃப்ளே லிஸ்ட்டில் வந்து நிறையா இருக்கிறது என்னான்னா ஸ்டீஃபன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட ஆல்பம் சாங்க்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அதில் வந்து அந்த சாங்க்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக கேட்பேன் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பேன் எப்போதுமே ஸ்டீஃபன் சாங்க்ஸ் எல்லாம் வந்து அது ஏன் எதுக்குன்னுலாம் தெரியாமல் அவங்க சாங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் நிறையா கேட்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்ததாக அதிகமாக கேட்குறதுனா அண்ணன் தங்கச்சி சாங்க்ஸ் தான் உன்கூடவே பிறக்கணும் அப்படினு சொல்லிட்டு அந்த சாங்க்ஸ் நம்ம வீட்டுப் பிள்ளையில் சிவகார்த்திகேயன் நடித்த சாங்க் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் எப்படிலாம் இருக்கணும் அந்த மீனிங்கில் வந்து அந்த சாங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்கு ஏன் அண்ணனை பார்க்குறப்பெல்லாம் அந்த சாங் வந்து ரிலேட்டிடாக அப்படியே ஒருமாதிரி இருக்கும் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்புறம் இந்த இப்போ அப்படின் சொல்லிட்டு ஒரு சாங்க்ஸ் வந்து இருக்கு அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுமாரி நிறையா சாங்க்ஸ் இருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் சாங்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறையா சாங்க்ஸ் கேட்கணும் லவ் சாங்க்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சாங்க்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ப வந்து கேட்கணும் தங்